இந்த காந்தி இ ஸ் ஃபோட்டோ அப்பறம் நேரு ஃபோட்டோ போட்ட ஸ்டாம்ப் ரெண்டு இருக்குது அதை வந்து லட்ச கணக்கில் அமௌண்ட் சொல்லி எல்லாம் கேட்கறாங்க ஆனால் நான் அதை வந்து அமௌண்ட்டுக்குலாம் தர்றதில்லை அதை வந்து இந்த அருட்காட்சியகம் அந்த மாதிரி இதுக்கு வேணுணா வந்து கொடுத்து அதுக்கு வேணுணா ஒரு பத்தாயறருபா ஒரு நாளைக்கு அந்த மாதிரி மதிப்புள்ள மதிப்பில் கொடுத்து வச்சிருக்கேன் அதே மாரி காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பைசா பத்து பைசா அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கேன் அதுவும் வந்து அமௌண்ட்டுக்கு நிறைய பேர் கேட்கறாங்க ஆனால் அதையும் நான் வந்து எதுக்குமே கொடுக்கறதில்ல அதையும் வந்து அருட்காட்சியகத்துக்கு அதையும் வச்சிருவேன் கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி கற்கள்லாம் வேணுணா நிறையா இருக்குது ஆனால் அதுவும் நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் அதெல்லாம் கொடுக்கறக்கு இல்லை அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அருட்காட்சியகம் அந்த மாதிரி இதுலெல்லாம் காமிக்கிறதுக்காக அது வச்சிருக்கேன் அதில் அதில் வர்ற பணமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது அதை வந்து விற்கிறக்கு எனக்கு இது இல்லை மைண்ட் இல்லை